ஹலோ சரவணபவன் ஹோட்டலா நான் ரவிராஜ் பேசுகிறேன் எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வேணும் அதில் வந்து உப்பு கம்மியா இருக்கணும் காரம் கம்மியா இருக்கணும் நா வந்து தொப்பையாங்குளம் கிராமம் உளுந்துப்பட்டி டிஸ்ட்ரிக் வடக்கு தெருவில் இருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த ஃபுட்டை டெ டெலிவரி பண்ணிருங்கள் நான் வந்து உங்களுக்கு ஜி பே பண்ணுற ஆ ஓகே தேங்க் யூ